ஹலோ நிரஞ்சனா காய்கறி கடைங்களா நான் கோளூர்லேருந்து கஸ்தூரி பேசுகிறேங்க இங்கே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அதுதான் காய்கறிலாம் நிறையா தேவைப்படுது அதுதான் உங்கள் கடையில் என்னென்ன காய்கறிங்க இருக்குது சரிங்க

சரிங்க சரிங்க சரிங்க காய்லாம் என்ன ரேட்டுங்க தக்காளி எவ்வளோங்க கத்திரிக்காய் ரேட் என்னங்க சரிங்க அவரைக்கா எவ்வளோங்க முருங்கைக்காய் எவ்வளோங்க ஒன்று சரி சரிங்க பீட்ரூட் எவ்வளோங்க அரை கிலோ சரிங்க எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க உங்கள் காய் கடையில் கடையில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அதனால் தாங்க கா கால் பண்ணேன் உங்களுக்கு எனக்கு இன்னிக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வேணுங்க கடை எவ்வளோ நேரங்க இருக்கும் சரிங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ முருங்கைக்கா ஒரு பத்து காய் அப்பறம் பீட்ரூட் அரை கிலோ அவரைக்கா ஒரு கிலோ அப்புறம் கேரட் அரை கிலோ உருளைகிழங்கு ஒரு கிலோ எல்லாம் பேக் பண்ணி தரீங்களா நான் ஈவினிங் வந்து வாய்ங்க்கிறேங்க சரிங்க வெச்சுறட்டுங்களா என்னங்க ஆ சரிங்க நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து வாய்ங்க்கிறேங்க சரிங்க வெச்சுறட்டுங்களா